லெமன் ஜூஸ் எப்படி போடணுன்னால் லெமன் வெட்டிக்கிடணும் ஒரு பாத்திரத்துல நல்ல புழிஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு த தண்ணி ஊற்றி அதில் நாட்டு சக்கரை போடலாம் இல்லை சீனி போடலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கலக்கிக்கிட்டு அதை ஐஸ் போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம் தேவைன்னால் ஐஸ் போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்டு அதை குடிக்க நல்ல சூப்பராக இருக்கும் அது நல்லா எல்லாயிருக்கும் பிள்ளைகள் எல்லோருமே அதை விரும்பி குடிப்பாங்க லெமன் ஜூஸ் நல்லா இருக்கும் வேறு அதேமாதிரி ஆப்பிள் ஜூஸு அது என்ன ஆப்பிளை நல்லா தோலி எடுத்துக்கிட்டு நல்லா அதை லேசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா கூழா அரைச்சி பசும்பால் நல்ல பால் ஏதாவது காய்ச்சி அதோடு சேர்த்து ச த சீனி போட்டு அதை குடிச்சால் அதுவும் நல்லா இருக்கும் வேறு இது ஆரஞ்சு பழ ஜூஸு அதுவும் நல்லா உரித்து அதையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து அதில் கொஞ்சம் வெண் தண்ணி ஊற்றி நல்லா சக்கரை போட்டு குடித்தா அதுவும் நல்லா உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் அது அதையும் குடிக்கலாம் வேறு இதே மாதிரி த எல்லாமே நம்மளுக்குத் தேவைன்னால் ஜூஸு எல்லாம் இந்த வ எல்லா ஜூஸும் நம்ம கலந்து தேவைன்னால் எல்லாமே நம்ம எடுத்துக்கிடலாம் ஜூஸ் வகையில் நிறைய இருக்குது ஆனால் முக்கியமாக இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்குக் கொடுக்கணுமுன்னா ஆரஞ்சு பழ ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் லெமன் ஜூஸ் இதுங்க தான் நாங்கள் வீட்டில் முக்கியமாக எடுக்கிறதா இருக்கும் வேறு கடையில் எல்லா ஜூஸும் பிள்ளையளு கடைக்கு எல்லாம் போனால் ஜூஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கறது கிடையாது இந்த இதுக்கு வீட்டில் தயார் பண்றதை மட்டும் பிள்ளையள் குடிக்கும் ஏன்னால் அது வந்து உடலுக்கு நல்லது கடையில் வந்து அவங்க அதில் வந்து கெமிக்கல் கலந்திருப்பாங்க அதனால் அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கறது கிடையாது வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ ஜூஸு அந்த வகைகளை பிள்ளையகள் நல்லா குடிக்கும் போதுமா